நான் ஜெயஸ்ரீங்கிற பொண்ணோடய அம்மா பேசுகிறேன் நீங்கள் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தானே அவள் மே சயின்ஸ்ல என்னமோ கம்மியாக மார்க் எடுத்துட்டாள்னு சொன்னாள் அவள் ம் அவள் டைம்ல

அவளை டியூசன் அனுப்பலாமா ம் நீங்கள் கொஞ்சம் மீட்டிங் வச்சிருந்திங்கள்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அதை நான் என்னால் அட்டெண்ட் பண்ண முடில்ல அதனால் அவள் ஆயா அவங்க ஆயா வீட்டில் இருக்காள் நான் வெளியில இருக்கே அதனால் அவள் ஆயா விட்டுட்டு ஸ்கூலுக்கு வருவாங்கள் அவள்கிட்ட கொடுத்தனுப்புங்க அந்த ரேங்க் கார்டு அவங்க ஆயாதான் சைன் பண்ணுவாங்கள் ஆ ம் ஆ சரி எனக்கு கேப் கிடைக்கிற வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்குறேன் எனக்கு டைம் கெடைச்சா அவளை நான் படிக்க வச்சிடுறேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க